நான் வந்து என்னோட அனுபவம் அப்படின் சொல்லி பார்த்தோன்னா தமிழ் நாங்கள் தமிழ் நல்லா பேசுவோம் ஆனால் இங்கிலீஸ் வந்து ஆஃபீஸில் ஏதாவுது பேசணும்னு நினைக்கும்போது வந்து அம் அவங்க சரளமாக பேசுவாங்க பேசினா அந்த இடத்துல நம்மளுக்கு கூச்சமாக இருக்கற மாதிரி இருக்கும் ஐயோ நம்ம அவங்களா இப்படி பேசறாங்ளே நம்ம வந்து இந்த மாதிரி பேசினா நம்ம பேசு பதிலுக்கு பேசலனா நம்மளுக்கு ஒரு மாதிரி தெரியுமோ அசிங்கமாக தெரியுமோ அப்படின் நினச்சிட்டு ஆனால் அதில் வந் நிறையா தடுமாற்றங்களும் நான் பண்ணியிருக்கேன் ஆனால் என்ன தமிழ்நாட்டில் பிறந்துட்டு தமிழ் தெரிலனா தான் அசிங்கம் எதுக்கு ஆங்கிலம் தெரிலேன்னா ஏன் அசிங்கப்படணும் அப்படின்ட்டு அது அப்டேயே அப்டேயே கொஞ்சம் மெயின்டென் பண்ணிட்டு அப்டேயே போயிடுறது சரி ரைட் அப்படி கொஞ்சம் தடுமாறி பேசுவோம் பேசிட்டு அதை அப்படியே விட்டுறது தமிழ் ஆனால் நல்லா சரளமாக வரும்